சார் குட் மார்னிங் சார் மிஸ்டர் முரளிதரனுங்களா சார் சார் இதுமாதிரி எல்ஐசி இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனில் இருந்து கால் பண்ணுறேன் சார் ஸோ அது விஷயமா கால் பண்ணிருக்கங்க சார் ஸோ உங்களோட பாலிசி டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக இன்பர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கன்பர்மேஷன் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் கூப்புட்டுருக்கங்க சார் சார் இல்லை இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பெண்டிங் இருக்குதுங்க சார் ஸோ அது எந்த விதமான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்பார்ம் பண்ணிடுறோம் ஸோ அது முடிச்சுட்டோம்னா அதுவந்து உங்களுக்கு பாலிசி அக்சப்ட் ஆகிரும் அது சாங்க்ஷன் ஆயிருங்க சார் ஸோ எந்த பேசிக்கான்ன டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களோட ஐடென்டி ஐடி புரூப் மட்டுந்தாங்க சார் இருக்கணும் ஐடி புரூப் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களோட போட்டோஸ் இந்தமாதிரி பேஸிக்காக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் மட்டும் இருந்தால் போதும்ங்க சார் அதுவந்து எப்படினா இப்போ எங்களுடைய ஏஜெண்ட்ஸ் வந்து உங்களோடு டைரக்டாக உங்கள் நீங்கள் இருக்க லைவ் லெக்கேஷனுக்கே விசிட் பண்ணி அதை கிளைம் பண்ணிவிட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வாங்கிக்குவாங்க நீங்கள் எந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் சார் சார் உங்களோட நாமினி மட்டும் பெண்டிங் இருக்குது ஸோ அந்த நாமினி வந்து நீங்கள் யார் பேர் போடுகிறீங்க சார் சார் ஆமாம் ஸோ உங்களுக்கு அப்புறம் இது யாருக்கு போகுது அப்படிங்கிறது ஸோ நீங்கள் செலக்ஷன் பண்றதுதாங்க சார் ஓகேங்க சார் ஷ்யூர் அதேமாதிரி போட்டுக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கிளீயராக இருக்கும் எங்கள் ஏஜெண்ட்ஸ் விசிட் பண்ணுறப்போ எல்லாமே டீடைய்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஸோ நாமினிங்கிறது என்ன அப்புறம் எந்தெந்த இடத்துல என்னென்ன பர்ப்பஸ் இருக்குது அடுத்து வந்து இச் அன் எவ்ரித்திங் எங்களுடைய ஏஜெண்ட்ஸ் வந்து உங்களை டைரக்டாக விசிட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் எல்லா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டீங்க ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டிங்க அப்படின்னா அதுவந்து நீங்கள் அப்ரூவல் ஆகிருங்க சார் ஸோ நீங்கள் வந்து லோனு எல்ஐசி வந்து இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மன்த்லி மன்த்லி உங்களோட அமௌண்ட்ஸ் வந்து ஃபர்தராக நீங்கள் கட்டிட்டு வந்தால் மட்டும் போதும்ங்க சார் ஆ சேம் டாக்குமெண்ட்டுதாங்க சார் எல்லாத்துக்கும் ஓவரால் சேம் டாக்குமெண்ட்ஸ் தான் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கனா உங்களோட பேசிக் ஐடி புரூப் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்டு போட்டோஸ் ஸோ இதுவந்து எல்லாமே காமன் தான்ங்க சார் அவங்களுக்கு போடுகிறப்போ அவங்களோட நாமினி யார் அப்படிங்கிறத அவங்களோட மென்ஷன் பண்ணால் போதும்ங்க சார் இல்லங்க சார் போடலாம் அதாவது இந்த பாலிசி ஃலைப் இன்சூரன்ஸ் கவரேஜ் தனியாக இன்னும் வேறு சில பாலிஸிஸ் இருக்குது அது எப்படினா உங்களோட எஜிகேஷன்ஸ் ஆகட்டும் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்றைய ஃலைப் இன்சூரன்ஸ் கவர் பண்ணாமல் வேறு எதாவது ஹெல்த் இன்சூரன்ஸுன்னு தனியாக ஒன்று இருக்குது ஸோ அதைக்கூட நீங்கள் டேக் ஓவர் பண்றதுனா பண்ணலாம் ஆ ஓகேங்க சார் தேங்க்யூ